தர்மபுரி மாவட்டத்தில் கலை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா கலை வடிவம் சிற்பம் செய்கிறது மண் பன் மண் பானை செய்கிறது மண் உண்டியல் மண்ணில் இருக்கிற நிறையா மண்ணை வைத்து நிறைய பொருட்கள் செய்கிறாங்க உண்டியல் பானை சி சிலைகள் இன்னும் நிறையா சிலைகளெல்லாம் செய்கிறாங்க கல் கலைகள் பார்த்தீங்கன்னா ஓலை பனை ஓலையில் விசிறி செய்கிறாங்க கூடை செய்கிறாங்க இப்போ பனை பனை ஓலையில் கூடை சிலை அதை வைத்து பாய் பின்னுறாங்க பாய் கூட விசிறி அந்த மாதிரி நிறைய பொருட்கள் செய்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக பார்த்தீங்கன்னா நிறைய தலைமுறைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து இப்போ மண்ணை வச்சு செய்யும் போது அதை பார்த்துக்கிட்ருக்க கொழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு அதுலேயே உருவாகுது அவங்களுக்கு அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு மைண்டில் உருவாகி அதுக்கப்புறம் அவங்க அப்பாகிட்டேருந்து பிள்ளைக்கி பரவி அவங்கள்கிட்டேருந்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக பரவுது அண்ணன் தம்பி பிள்ளைக அப்படின்னு அப்பா பிள்ள மகன்னு அப்படியே அவங்க குடும்பத்துலேயே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக பார்த்து இது பழகிக்கிறாங்க அது தான் தலைமுறை தலைமுறையாக வளருது அதே அதே அந்த குழந்தைகள் வந்து அவங்க சின்னச் சின்ன கூட விசிறி அப்படி பனை ஓலையில் செஞ்சம் இந்தச் சின்ன சின்ன பாத்திரங்கள் பானை சட்டி செஞ்சு ஸ்கூலில் கொண்டு போய் க எக்ஸிபிசன் அப்படி கொண்டு போய் வைக்கும் போது அதுலேருந்து கலாச்சாரம் கலாச்சாரமாக பரவுது அப்படி கு ஸ் பள்ளிக்கூடங்களில் வந்து மண் பாண்டங்களை பற்றியும் சிற்பங்களை பற்றியும் கைவினைப் பொருட்களை பற்றியும் சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து அப்படியே கலாச்சாரமாக பரவி பெருகி வருகிறது